இந்தியாவில் மருத்துவ வசதி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப உலகத்தரத்தில் நம்ம வந்து இப்போது வந்து டெவலப்டு கன்ட்ரி கிடையாது டெவலப்பிங் கன்ட்ரி வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு அந்த இடத்துல நம்ம இருக்கும்போது மருத்துவம் அது ஒரு பெரிய இடம் வகிக்குது அப்படின்னுதான் நம்ம சொல்லலாம் ஆனாலும் சுகாதாரமான சரியான வசதி உள்ள கவுர்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப அரிதான விஷயமா போய்டுச்சு இப்போல்லாம் ரொம்ப ரேர் தான் இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதெல்லாம் சொல்கிறதே ஏன்னா தரமான தகுதியான மருத்துவம் மருத்துவமனைகள் எது எது அப்படின்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் இங்கே முன்னாடி வந்து நிற்குது ஆனால் பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே நம்மளால போகமுடியுமா அங்கே போனால் தீட்டி எடுக்கிறான் பணத்தை அவ்வளோ காசு கட்டி நம்மளோட குறைகள நம்மளோட நோய்களை தீக்க முடியுது அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் அதுக்காக நம்ம செலவு பண்ணி ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் கவுர்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அவ்வளோ தரத்துக்கு இல்லை அது மனவருத்தமாக இருக்கு எப்படி சொல்வது ஒரு சின்ன இன்க்குபேட்டரில் வச்சிருக்கிற கொழந்தை பெருச்சாளி கடித்து செத்து போகிறது நம்ம இந்தியா மருத்துவமனையில் மட்டும்தான் அது இல்லாது மருத்துவர்களும் போலியான மருந்துகளும் இன்னும் புழக்கத்துல இருக்கு நம்ம இந்தியாவில் நடக்குது இதெல்லாம் நடக்குது ஊசியை மாற்றி போடுவது மருந்துகளை மாற்றி கொடுக்குறது சரியில்லாத தவறான வசதியற்ற அந்த மருந்தும் மாத்திரைகளும் அதற்கான ஒரு எக்யூப்மெண்ட்டோ இங்கே சரியான போதிய அளவிலான இல்லை அப்டிங்கிறதுனால தான் அதாவது இதலாம் அரசு மருத்துவமனையில் கிடைக்கிறதில்ல எல்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப போய்டுச்சி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸையும் நான் தப்பாக சொல்லலை ஆனால் சில ஹாஸ்பிட்டல்ஸ் சில இடத்துல ரொம்ப வசதியற்று கேவலமாக இருக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போய் நம்ம எங்கே நரம்பு டாக்டர் அவங்கள் கொடுக்குற மாத்திரைக்கெல்லாம் நம்ம எங்கே போய் பில்லு கட்டுவது அவ்வளோ காசு அவ்வளோ செலவாகுது பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த டாக்டர் அலட்சியமாக பதில் சொல்கிறாங்க போப்பா இங்கெல்லாம் எதுவும் மருந்து இல்லை மாத்திரை இல்லை போய்ட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஏதாவது காட்டுப்பா அப்டிங்கிற அளவுக்கு போதிய வசதி இல்லை சுகாதாரம் இல்லை சுத்தமாக வச்சுக்க மாட்றாங்க துப்புரவாளர் இருக்காங்க அவங்களும் சுத்தம் பண்றாங்க மக்களும் அதுக்கான அவங்கள் அதுக்கான ஈடுபாடு கொடுக்க மாட்றாங்க எல்லாம் மாறணும் உலக தரத்திற்கு மருத்துவர்கள் மருத்துவமனைகள் இந்தியாவில் எப்போ மாறுதோ அப்போதான் இந்தியா வல்லரசாகும் அப்படின்ட்டு நான் நம்புறேன் நன்றி